ஹலோ யார் ஆ சொல்லுங்கள் ஆ எத்தனை ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணனும் ஆ அப்படியா என்ன ரேஞ்ச்யில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஆ கொடுத்தர்றோம் ஆ நீங்கள் நீங்கள் என்ன ரேஞ்ச்யில் எதிர்பார்க்றீனிய க்ளாத்தும் கொடுத்துருவாங்களா சரி ஸ்டிச்சிங் ஃபீ மட்டும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆ ஆ ப்ளஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்களே வந்து தான் வாங்க்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டு கால் பண்ணுறோம் நீங்கள் வந்து வாங்க்கிணும் ஆ ஓகே என்ன மாதிரி மாடல் ட்ரெஸ்ஸு ஓ ஓகே சார் ஓகே சார் ஓக் தேங்க் யூ ம்